ஏற்கனவே நாங்கள் பட்டனு செல்லு பட்டனு ஃபோனு வச்சிருந்தோம் அது எனக்கு எதுவும் வாட்டப்படலை அதுக்காக மொபைலு வாங்கி நான் யூடியூப்பு எல்லாம் பார்க்கணும் சமையல் கெத்துக்கலாம் சாம்பார் எப்படி வைக்கணும் காரக்குழம்பு எப்படி வைக்கணும் இது பூரா நாங்கள் தெரிஞ்சிக்கணும் அதனால் எனக்கு அந்த போன்னு தான் நான் வாங்க போ வாங்கிக்கிட்டேன் அதனால் எல்லாமே தெரிஞ்சிக்கின்னு பூராவுமே ஏ எது எது ஜாக்கெட் தைக்கிறத்துக்கு கூட எல்லாமே பூரா பார்த்து பார்த்து பார்த்து கற்றுகுறோம் எல்லாமே இப்போ என்னான்னா பார்க்கணுமோ அது பூரா நாங்கள் பார்த்துக்கறோம் எங்களுக்கு இது தான் பிடிக்குது ஃபோட்டோ போட்டோ எல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம் என்ன நம்மளை நேராக நிற்க வச்சி பசங்க கிசங்க எல்லாருமே நம்ம என்ன படிக்கிறோம் என்ன செய்யறோன்றது பூரா எல்லாமே முதல்ல நாங்கள் எடுத்து நாங்கள் அதுக்கு முன்னே கேமரா வச்சிக்கின்னு எடுப்போம் இப்போ வந்து இந்த செல்லுல நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் பட்டன் போன்னு பட்டன்னு போனு எல்லாம் எங்களுக்கு வேணாம் மொபைலே தான் வேணும்